எனக்கு கதை புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கதை புக்குனால் வந்து மகாபாரதம் ராமாயணம் அது மாதிரி அந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இந்த திரில்லா இருக்கிறது நாவல் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்புறம் வந்து டிவி அதிகமாக பார்க்கமாட்டேன் சீரியலெல்லாம் பார்க்கமாட்டேன் ஏதாவது குடும்ப கதை போட்டிருந்தாங்கனா அந்த டி அந்த படத்தை வந்து பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன் அப்புறம் மொபைல் எனக்கு பிடிக்காது அதிகமாக பார்க்கமாட்டேன் நாட்டுப்புற பாடல்கள்னு பார்த்திங்கனா இப்போ எல்லாம் கும்மியாட்டம் எல்லா பக்கமும் வந்துகிட்டுருக்குது அந்த நாட்டுப்புற பாட்டை அந்த கும்மியாட்டம் வேணா அந்த நடனத்தில் பார்ப்பேன் நாட்டுப்புற பாடல்னால் அந்த விசேஷ நாள்ல வந்து கச்சேரி போடுவாங்கள் நாட்டுப்புற கச்சேரின்னு சொல்லிபுட்டு எங்கள் ஊரில் இதை பங்க பொங்கல் பண்டிகைக்குமே இப்போல்லாம் போட்டுகிட்டுருக்காங்க அது மாதிரி எதாச்சுனால் அதை பார்ப்பேன் ஆனால் அதை கும்மி பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து திருப்பூர்ல அது பரவலாக போயிகிட்டுருக்குது ஒவ்வொரு ஏரியாவுலேயும் வந்து அந்த கலைஞர்கள் வந்து அங்குள்ள மக்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு மறுபடியும் ஆண்கள் வந்தாலும் சேர்த்துக்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க டெய்லியும் ஒரு மணி நேரம் அப்படிங்குற மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்து அத ஒ ஒரு பொதுவான இடத்துல வந்து அந்த நடனம் வந்து கொண்டு வர்றாங்க ரொம்ப பார்க்குறக்கு கண் குளிர நல்லா சந்தோஷமாக இருக்குது அந்த நடனம் ஆடும்போது ஒரே மாதிரி உடை அணிந்து ஒரே வரிசையா பெண்களும் ஆண்களும் வரிசையா நின்று அந்த நடனம் வந்து கும்மி நடனம் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து இந்த கும்மியெல்லாம் வந்து எப்போவாது ஒரு நாள் பார்ப்போம் நாங்கள்லாம் எங்கள் ஊரிலையெல்லாம் ரொம்போ முன்னாடி ஒரு விசேஷம்னா கும்மி அடிப்போம் அது மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் இப்போ வந்து வாரம் வாரம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றபடி தியேட்டருக்கெல்லாம் அதிகமாக போகமாட்டேன் அதுவும் குடும்பப் படம் ஒரு நல்ல படம்னு சொன்னாங்கன்னா அது வேணா போய் விரும்பி அதை குடும்பத்தோடய போய் பார்ப்போம் தனியாவெல்லாம் எதுக்கும் போடமாட்டேன் அப்புறம் இந்த கும்மி பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டுருக்குது திருப்பூருகுள்ள பரவலாக ஒவ்வொரு இடத்துலியும் நடந்துட்டு இருக்குது அன்றைக்கு அந்த ஒரு ஆத்துப்பாலத்தில் வந்து ஒரு நாள் நடந்தது அதை போய் பார்த்தேன் அது ரொம்ப நல்ல மக்களே நல்ல கூடி அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டமாக இருந்து நல்லா பார்த்துட்டு இருக்காங்க அது கண் குளிர பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது அப்புறம் எனக்கு பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும் பரதநாட்டியம்னா எனக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை ஏ பொண்ணுக்கும் நான் அந்த பழக்கிவிடலை அந்த குடும்ப சூழ்நிலையில் அப்படி பழக முடியலை இப்போ வந்து என் பேத்திகளுக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக்கொடுத்து அதை அரங்கேற்றம் கொண்டு வரணும் சொல்லிப்புட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பேத்திகள் எல்லாமே ரெண்டு பொண்ணுங்களுமே இப்போ வந்து இப்போ சின்ன பிள்ளைகளாத்தான் இருக்காங்க அவங்கள வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அவங்கள வந்து அரங்கேற்றணும் அப்படிங்குற மாதிரி ஒரு நினப்புல இருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் ஆண்டவனிடம் வேண்டிகிட்டு இருக்கேன்